மீன்பிடித் தொழிலில் ஏற்படும்பொழுது அந்த நடுக்கடலில் செல்லும்பொழுது எதோ ஒரு பேரலை ஏற்பட்டுச்சுன்னால் என்னதான் அனுபவம் இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம கா எப்படி கற்றுக்கணுங்குற அந்த புத்தி வந்து வேலை செய்யாது அப்போது வந்து பதற்றங்கள் ஏற்படும் மனஉளைச்சல் ஏற்படும் அப்புறம் பதற்றத்தில் சரியாக செய்ய வேண்டிய இதையே தவறாக செஞ்சிடுவோம் மற்றும் இந்த மீன் பிடிக்கிறது வந்து ஒருசில சமயத்தில் வலையை வந்து சு பிடிக்கிற இதில் போடாமல் பரவலாக போட்டு மீன் இல்லாமல் மீன் கிடைக்காமல் திரும்பி வர சூழ்நிலை இருக்கும் அப்புறம் மீன் அங்கே நேரா நேரத்துக்கு உணவு கிடைக்காது தண்ணீர் கிடைக்காது இதெல்லாம் மீன்பிடித் தொழிலில் ரொம்ப சிரமமான விஷயங்கள்